ஹலோ நீங்கள் ம் மேஸ்திரிங்களா இன்ஜினியர் தானுங்க நாங்கள் இங்கே மூக்கனூர்லேருந்து பேசுறேங்க ஒரு கிராமத்தில் இருக்கோங்க எங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரூம்மு பத்துக்கு பத்து ஒரு ரூமெடுக்கணுங்க தார்சு தாங்க போடணும் தார்சு போட்ட வீடு தாங்க வீடு தான் வேணும் அதாங்க சரி பத்துக்கு பத்து ரூம்முங்க ஆமாம்ங்க எது நல்லாருக்குங்க எது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வீடு நல்லாருக்கும்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓ ஓ சரிங்க ஆளு கூலி இப்போ ரேட்லாம் எவ்வளவோ எப்படிங்க கட்டிக்கொடுத்துக்குறதுக்கு எவ்வளோ ஆகுங்க பணம் சரிங்க எங்களுக்கு வந்து செங்கல் வச்சு நல்லா கட்டி ஆ நல்லா சிமெண்ட்டெல்லாம் வந்து காஸ்ட்லியான ஐட்டம் தான் வேணுங்க இந்த எம்சேண்டு அந்தமாதிரியெல்லாம் வேண்டாம் தார்சு வீடுங்க தார்சு வீடு தார்சு வீடு வேணும் கீழேல்லாம் டைல்ஸ் போடணும் நீட்டாயிருக்கணும் வீடு அது அதாங்க எப்படிங்க நாங்கள் சரிங்க சார் நாங்கள் வந்து இப்போ வாட்ஸ் அப்பில் அனுப்புறேங்க ஆ என்னோட நம்பரு ஆ லொகேஷன்லாம் அனுப்புறேன் நீங்கள் நாளைக்கு வந்து வந்தால் நேரில் வந்தால் பேசிக்கலாங்க சார் ஓகேங்க சார் சரி வாங்க கால் பண்ணிவிட்டு வாங்க ஆ சரிங்க ம்